கடலூர் மாவட்டத்தில் நிறைய வந்து வாய்க்கால் வந்து இருக்குது ஆனால் இன்னும் அந்த மாசத்த மாசு கட்டுபாடு போன்ற பிரச்சினைகள் வந்து இருக்குதுதான் அதுக்கு வந்து நம்ம கடலூர் மாவட்டத்தில் இருக்கிறவங்க அதிகாரிகள் எல்லாமே முயற்சி பண்ணிகிட்டுதான் இருக்காங்க அப்பவும் பொது மக்கள் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு ஒத்துழைச்சாதான நம்ம இது வந்து கடலூர் அந்த மாதிரி நிறைய சீக்கிரமே நம்ம மாறுபட்டு கொண்டு வர முடியும் அது மக் பொது மக்களும் இது பண்ணலைனா அவங்களுக்கும் அவங்களும் அதை வந்து மாற்றணும் குடித குடி குடிக்கிற தண்ணி அந்த மாதிரி புகை மாசுபடுதல் அந்த மாதிரி இதெல்லாம் மாசு படாமல் பார்த்துக்கணும்